ஹலோ ஆமாம் சார் இது ரமேஷ் ஸ்டுடியோ தான் சார் நீங்கள் சார் ஓகே சார் சொல்லுங்கள் சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் இப்போ மேரேஜ் வந்து இப்போ அன்றைக்கு மட்டும் பண்ணனுமா சார் இல்லை மொத நாள்லேருந்து ரிஷப்ஷன் எதுவும் வச்சுருக்கீங்களா சார் ஓகே சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் இப்போ ஃபோன் ஃபோட்டோ ஓகே சார் ஒன்று பிரச்சினை இல்லை சார் அன்றைக்கு நம்ம எடுத்துக்கலாம் சார் ஃபோட்டோ வீடியோ ரெண்டுமே எடுக்கணுங்களா சார் ஓகே சார் ஓகே சார் இப்போ நாங்கள் இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரோன்லாம் யூஸ் பண்ணி எடுப்போம் சார் நீங்கள் இப்போ அது மாதிரி அது மாதிரி ட்ரோன் யூஸ் பண்ணி எடுப்போம் இப்போ நார்மலாக நம்ம இப்போ ட்ரடிஷனலாக எடுக்கிற வீடியோ வீடியோகிராஃபி மெத்தடு இருக்குது ஃபோட்டோ ஃபோட்டோகிராஃபி மெத்தடு யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு எது மாதிரி வேணும்னு சொன்னீங்கன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஆ கொஞ்சம் நீங்கள் ட்ரடிஷனலா எடுக்கிறது கொஞ்சம் லோ பட்ஜெட்டாதாக சார் வரும் பட் இன்னும் கொஞ்சம் நம்ம அட்வான்ஸ்டா யூஸ் பண்ணுறது இந்த ட்ரோன் மூலமாக கேமராலா வச்சு எடுக்கிறப்ப கொஞ்சம் காஸ்லியாக இருக்கும் உங்களுக்கு எப்படி எப்படி ஓகேன்னு சொல்லுங்கள் எல்லாமே ஒரு பேக்கேஜ் தான் அது இப்போ நம்ம நாங்கள் ட்ரோன்லே வச்சு எடுக்கிறது வந்து இவ்வளோ குறிப்பிட்ட டைம் யூஸ் பண்ணுணோம்னா அந்த டைமுக்கு மட்டுந்தா அமௌண்ட் வாங்குவோம் அதே மாதிரி நீங்கள் இப்போ ஃபோட்டோலாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரி பிரிண்ட் வந்து ஆல்பம் நிறையா போடுவோம் அந்த ஆல்பத்துலேயே நிறையா இருக்குது உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் சார் ரேட்டு நீங்கள் ஒரு நாள் ஒரு நாள் நேராக வாங்க சார் நேராக வந்துகிட்டு இந்த ஆல்பம் இதெல்லாம் வந்து பாருங்கள் ஆல்பம் குவாலிட்டயெல்லா பாருங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ப ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சார் ஓகே சார் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நன்றி சார் நன்றி சார்